எனக்கு இந்தியாவில் ஸ்டேட்டில் உள்ள இடத்த பார்க்கணும்னா டெல்லி தான் டெல்லியில் ஆக்ராவை பார்க்கணும் ஏன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ஆசை ஆனால் எங்கள் ஊரில் என் பசங்க எல்லாருமே அங்கே போயிட்டு வந்துட்டாங்க நான் இது வரைக்கும் அங்கே போனதில்லை அங்கே தாஜ் மஹால் அந்த முன்னாடி போகிற நீ அந்த வாட்டரில்லாம் கால் நனைக்கணும் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை